நம்ப லாங் ட்ரைவ் போகணுன்னா ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவுக்குன்னு சில பைக்ஸ் இருக்குது அந்த பைக்ஸ் எடுத்து அதை சூஸ் பண்ணி அதிலப் போனால் நமக்கு அந்த உடம்பு வலி இதெல்லாம் வராது இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ப வந்து லாங் ட்ரைவ் போனீங்கன்னால் நமக்கு வந்து முதுகு வலி தோள்பட்டை வலி இது மாதிரி பேக் பெயின் எல்லாமே வரும் அதுக்குன்னு சில பைக்ஸை சூஸ் பண்ணணும் அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்றாப்புலையும் பைக்கை சூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் பைக்கில் போகும்போது உங்களுக்கு ஹெட் ஏக் அதெலாம் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேப்லெட் யூஸ் பண்ணக்கூடாது டேப்லெட் யூ யூஸ் பண்ணிணா நமக்கு தூக்கம் வரும் ட்ரைவ் பண்ணும் போது தூக்கம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் அதனாலே நமக்கு டேப்லெட் யூஸ் பண்ணக்கூடாது தலைவலி வந்துச்சின்னா தைலம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டுப் போகலாம் தூங்கிட்டுப் போகலாம் அது மாதிரி வெயிட் பண்ணி தூங்கிவிட்டுப் போகலாம் அது மாதிரி மேக்ஸிமம் அப்படி போனால் நல்லாயிருக்கும் இப்போ லாங் ட்ரைவ் போகும்போது நம்ப ஃப்யூவல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ சில இடத்துலலாம் சில ரூரல் ஏரியாவெலாம் ஃப்யூவல் வந்து பெட்ரோல் பங்க்கு ஒரு பெட்ரோல் பங்க்கும் இன்னோரு பெட்ரோல் பங்க்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸஸில் இருக்கும் அப்போ நம்ப பைக்கோடய டேங்க் கெப்பாசிட்டியைப் பொறுத்து பெட்ரோல் போட்டு அடுத்த பெட்ரோல் பங்க் எவ்வளோ தூரமோ அது வரையிலும் போயிடுமா என்னான்னு முன்னாடியேப் பார்த்து நம்ப இப்படி போகணும் மேக்ஸிமம் வந்து ராயல் என்ஃபீல்டு அதுக்கப்புறம் லாங் பைக் லாங் ட்ராவலுக்குன்னு சில பைக்ஸ் இருக்குது அந்த பைக்ஸில் போகணும் அப்புறம் வந்து நம்ப விஷன் வந்து எப்போதும் ரோட்டை பார்த்தே இருக்கணும் நம்ப கவனம் எல்லாமே இப்போ சடனாக வந்து ப்ரேக் வந்து நம்ப கொஞ்சம் லாங்லியே பார்த்துட்டா முன்னாடியே நம்ப ப்ரேக் யூஸ் பண்ணிணோம் சடனாக ப்ரேக் யூஸ் பண்ணிணா நம்ப வந்து கீழே விழுந்துருவோம் இப்போ ரெண்டு பேராலாம் போனால் பில்லியனு பில்லியனும் சரி பில்லியன்னு சொல்லுவாங்க பின்னாடி உட்கார்றவங்கள ரெண்டுப் பேராக போனால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும் இப்போ போகிற வழியில நம்ப ஃபுட்டு எடுக்குறோன்னால் நம்ப வந்து டைஜி ஈஸியாக டைஜிஸ்ட் ஆகுற ஃபுட்டாக எடுக்கணும் இளநீ சாப்பிட்லாம் வாட்டர் நிறையா குடிக்கணும் டீஹைட்ரேட் ஆகாம அப்புறம் ஈஸியாக டைஜிஸ்ட் ஆகுற ஃபுட்டாக சாப்பிட்ணும் அதிகமாக நான் வெஜ்ஜு சாப்பிடாம அப்புறம் நமக்கு நம்ப பாடிக்கு ஏற்ற ரெஸ்ட்டும் நமக்கு தேவை அதனாலே நம்ப வந்து ரொ ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணி டீஹைட்ரேட் ஆகாம நமக்கு வந்து நம்ப ரெஸ்ட்டும் எடுத்து தான் நம்ப ஓட்டணும் இப்போ சடன்னாக வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எய்டு கிட்டு நம்ப கண்டிப்பாக நம்ப பைக்லையே வைச்சுருக்கணும் ஃபஸ்ட் எய்டு கிட்டு இப்போ சடன்னாக வந்து நம்ப ஏதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் உலுறோன்னா அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எய்டு கிட்டை யூ யூஸ் பண்ணணும் அதனாலே ஃபஸ்ட் எய்டு கிட்டு நம்ம கண்டிப்பாக தேவை கையில நம்ப நம்ப பேஸிக் மெடிசன் பேஸிக் ஃபஸ்ட் எய்டு கிட் கண்டிப்பாக வேணும்